நான் இப்போ தான் காலேஜ் ஃபினிஷ் பண்ணிருக்கேன் வீட்டில் வந்து டைலரிங் மிஷின் இருக்குது தெப்பேன் அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க தைக்கும் போது துணி வந்து போய் அந்த இதில் மாட்டிக்கும் ஊசியில் அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாருக்கும் அதை எடுத்து அ மறுபடியும் அது அது சமாளிச்சு அம்மாக்கு தெரியாமல் அந்த துணி எடுத்து சமாளித்து தைச்சி அப்புறமா தைக்கும் போது நூல் போய் மாட்டிக்கும் உள்ள அந்த பாபின் போடுகிற பார்ட்டில் அது அப்புறமா அம்மாக்கு தெரியாம அந்த நூல் எடுத்து மறுபடியும் ரிஃபர் பண்ணி தைக்கிறதுக்குள்ள எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்கும் அப்புறமா அது சமாளித்து அந்த துணி தைச்சி அம்மாக்கிட்ட போய் கரெக்டாம்மான்னு காமிக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு போ இதாயிடும் தலைவலியே வந்துரும் அதோடு ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப ஹாடாக இருக்கும் அப்புறமா தைச்சிருவேன் தைக்கும்போது அது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் செய்யும்போது அம்மாக்கு தெரியாமல் அது செஞ்சிடணும் ஒன்று அந்த ஒரு இதெலாம் பண்ணிருக்கேன் அந்த அந்த ஒர்க்கெலாம் பண்ணிருக்கேன் அப்புறமா நிறையா பேண்ட்டு டாப்பு அந்த டேமேஜான துணி தான் தைக்க எனக்கு தைக்க க வரணும்னு அம்மா கொடுப்பாங்க அந்த அந்த க்ளோத்ஸ் எல்லாம் தைக்க தைக்கும் போது அதுலேயும் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடுவேன் அது வந்து சமாளித்து தைச்சி அம்மாக்கிட்ட போய் கொடுக்குறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கும்